எங்கள் மாவட்டத்தில் நான் ஸ்கூல் படிக்கும் போது வந்து வேல்முருகன்ட்டு ஒரு எம்எல்ஏ இருந்தார் அவரு வந்து நிறைய ஸ்கூலுக்காக வந்து நிறைய பண்ணியிருக்காங்க இந்த கழிவறைகள் கட்டித் தரது புது கட்டடம் கட்டித் தரது ஹாஸ்டல் கட்டித் தந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபர்ஸ்டு ஃபர்ஸ்டு செக்கேண்டு தேர்டு இந்த ரேங்க் எடுக்கிற எல்லாேருமே வந்து ப்ரைஸ் கொடுத்து என்கரேஜ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி எனக்கு அவங்க அவங்க ஆட்சியில் இருந்த போது அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அவரு வந்து கிராம மக்களுக்கு வந்து நிறைய உதவி பண்ணிணாரு இப்போது வந்து ஒருத்தவங்களால ஒரு பெரிய பிரச்சினை அது மற்றவுங்களால தீர்க்க முடியலை மற்றவுங்க தீர்க்கறதுக்கு லஞ்சம் கேட்டுகிட்டு அவங்களால வந்து செய்ய முடியாது அந்த மாதிரி இருக்கிறதுலலாம் அவரு நிறையவே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு இப்போ வந்து எங்கள் ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் பெரிய சண்டை வந்தப்போ போல் சில பேர் வந்து அவங்க சைடு பேசிகிட்டு இது பண்ணிக்கிட்டிருந்தாங்க அப்போ எங்கள் ஊரில் இருக்கிற நிறைய பேரை வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயில்லெலாம் வச்சுக்கிட்ருந்தாங்க அவங்கள எல்லாேரையுமே வந்து மீட்டு எடுத்துகிட்டு வந்தது அவர் தான் அவரு இல்லைன்னா இப்போ இவங்க யாரும் அவ்வளோவா வந்திருக்க மாட்டாங்க அவங்க மேலே எந்த கேசும் போடாமல் இவரு நல்ல கூட்டிகிட்டு வந்தார் நல்ல ரோடு போட்டிருக்குறது ஆனால் வந்து ஸ்கூல் பக்கம் பார்த்தீங்கன்னா முன்னாடி நானெலாம் மரத்தடியில் தான் உட்காந்து படித்தோம் ஆனால் அவர் வந்து நிறைய அதெலாம் பார்த்துட்டு நாங்கள் மழையில் எவ்வளோ கஷ்டப்படுகிறோம் அப்படின்றதுலாம் பார்த்துட்டு அவங்க நிறையா ஸ்கூலுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிணாங்க நிறைய கட்டடங்களெலாம் கட்டி கொடுத்தாங்க நல்ல தரமான கட்டடங்களாகவே இருக்குது அவரு வந்து இன்னும் நிறைய நிறைய எல்லாேருக்குமே நம்ம யாருக்கும் தெரியாமல் அவ்வளோ இதாக நிறைய பண்ணுறாங்க சில பேரெலாம் வந்து பண்ணிகிட்டு ரொம்ப பிரம்மண்டமாக பாராட்டெலாம் விழா வச்சு நடத்தி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஆனால் இவங்க வந்து ரொம்ப நான் அவரு வந்து இன்னும் நிறைய நிறைய எல்லாேருக்குமே நம்ம யாருக்கும் தெரியாமல் அவ்வளோ இதாக நிறைய பண்ணுறாங்க சில பேரெலாம் வந்து பண்ணிகிட்டு ரொம்ப பிரம்மண்டமாக பாராட்டெலாம் விழா வச்சு நடத்தி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஆனால் இவங்க வந்து ரொம்ப நான் மற்றவுங்களுக்கு தெரியாது ரொம்ப பந்தா அடிக்காமல் நல்லா இருப்பாங்க இப்போ இப்போ இன்னும் நிறைய எம்எல்ஏ வந்திருக்காங்க ஆனால் எனக்கு அந்த வேல்முருகன் அவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்